உழவன் காய்கறி கடைங்களா ஆ அப்படிங்களாண்ணா அண்ணா நாங்கள் வந்து ஆடிக்கு அப்புறம் ஓட்டல் ஆரம்பிக்கலான்ருக்கோம் எங்கள் ஊரில் எங்கள் தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து சொன்னாங்க உங்கள் காய்கறி கடையில் காய் வாங்க சொல்லி காய் எல்லாம் எப்படி தரமாக இருக்கும்ங்களா அண்ணா சரிங்க எப்படி ஆ ஆர்கானிக் காயாங்கண்ணா இல்லை எப்படிங்கண்ணா

ஏன்னா நாங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஆரம்பிக்கலாம் ஆர்கானிக் காய்கள் வந்து போடலாம் அது தரமான உணவு கொடுக்கலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறங்கண்ணா அதனால் தான் தரமான காய் வாங்குறதுக்காக கேக்கிறேங்க காய் எல்லாம் எங்கிருந்து வாங்கிட்டு வர்றீங்கண்ணா நீங்கள் ஆ ஆர்கானிக் முறையில் தான் ப பயிரிடுறாங்கன்னு பார்த்துட்டு வர்றீங்களா நீங்கள் போய் விவசாயத்தை செக் பண்ணிவிட்டு வர்றீங்களாண்ணா அப்டிங்களாண்ணா ஆ சரி ஓகே எனக்கு காயோடய விலையெல்லாம் எப்படிங்கண்ணா ஆ இப்போ தான் நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறோண்ணா கொஞ்சம் காய் அனுசரித்து வ கொடுத்திங்கன்னா நாங்கள் இன்னும் டெவலப் ஆகும்போது நிறைய காய் வாங்குவோங்க அதனால கொஞ்சம் அனுசரித்து காய் விலை கொடுங்கண்ணா அது தெ ஆ சரி ஓகேங்கண்ணா நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையான காய் கொடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக கொடுக்கறங்கண்ணா கண்டிப்பாக ஆ ஆ சரிங்கண்ணா நாங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஆட்ரு என்னென்னு சொல்லிவிட்டு குடுத்துறேங்கண்ணா உங்களுக்கு